ஹலோ ஆமாங்க ஆ இருக்குதுங்க

ஆ எப்படி கொண்டு வருவீங்க வரீங்களா ஆ ஆ வாங்க வாங்க ஆ சரிங்க ஒரு கிலோ வந்துங்க இரநூறுவா ஆ சரிங்க வேறு இருக்குதுங்க கனாகாம்பரம் இருக்குதுங்க செவ்வந்தி இருக்குது ஆ செண்பகப்பூ இருக்குது செண்பகப்பூ வந்து கிலோ வந்து ஆ முன்னூறுரூபா செவ்வந்திப்பூவும் முன்னூறுரூவா தான் வாங்க நீங்கள் வந்தால் பேசிக்கலாம் வாங்க இங்கே வாங்க நீங்கள் அப்புறம் அனுசரித்து பேசிக்கலாங்க குறைஞ்சபட்சம் நூறுரூவாலிருந்து ஒரு இருபது ரூபா கம்மி பண்ணலாம் த இர்நூறுவாக்கி வந்து ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கம்மி பண்ணலாம் நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா போட்டுக்கலாம் ஆ ஆ நூற்றம்பது ரூபா போட்டுக்கலாம்

ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ ஆ தேங்க் யூ